சாரணம் கேஸில் இன்னைக்கு எனக்கு எல்பிஜி கேஸ் முடிஞ்சுடுச்சி கேஸ் முடியவும் எட்டு மணிக்கெல்லாம் புக் பண்ணேன் எட்டு மணிக்கு புக் பண்ணி எட்டு எட்டரைக்கெல்லாம் வந்து ரீச் ஆகிட்டாங்க ரீச் ஆகவும் அவங்க ரீச் பண்ணதுனால நான் இன்னைக்கி காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சி சமைச்சி நான் காலேஜிக்கு என்னால் போக முடிஞ்சுடுச்சி வயசானவங்க ரெண்டு பேர் தாத்தா பாட்டி அவங்களுக்கு சீக்கிரமாகவே டிஃபன் கொடுக்க முடிஞ்சுடுச்சி ஸோ எல்பிஜி வந்து புக் பண்ணதுனால சீக்கிரமாக இம்மிடியட்டாக காலை எடுத்து என்னென்னு சொல்லி கால் எடுத்து அப்போவே ரிப்ளே பண்ணுறாங்க ஸோ சீக்கிரமாகவும் வந்து சீக்கிரமாக வந்து டெலிவரியும் பண்ணுறாங்க டெலிவரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் கேஸ் சிலிண்டரை வந்து வந்து ஃபிட் பண்ணி கொடுத்து ஃபிட் பண்ணி கொடுத்து அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணவும் செய்கிறாங்க ஸோ எல்பிஜி கேஸுனால ரொம்ப யூஸாக இருக்குது ஸோ அவங்களோட என்னோடய அனுபவம் அதில் ரொம்ப நல்லாயிருக்கு